கலாச்சாரம்னு பார்த்திங்கினாக்கா இப்போ நம்ம கலாச்சாரம்னா நம்ம புடவ பாடவடை பா தாவணி பாவாடை பாவாடை சட்டை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போடுவாங்க ஆனால் இப்போ எல்லோருமே எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறாங்க அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ ச உணவுனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பண்டிகை காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் பருப்பு சாப்பாடு வடை இட்லி வடை தோசை அப்படி பண்ணுறாங்க ஆனால் வந்து கம்பங்கூழ் சோளக்கூழ் இந்தம ஆரிய கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது அது எல்லா வகைக்கும் எந்த ஒரு நோயும் வராது எதிர்ப்பு சத்தும் நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் இப்போ சாப்பாட்டுக்கலாம் பண்ணுறாங்க கலாச்சாரம்னு மெயின்னா நம்ம ஒன்று கோவிலுக்கு பண்டிகைகளுக்குலாம் போனோம்னா புடவ தான் மெயின்னா கட்டிட்டு போகிறாங்க புடவ கட்டி தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சிட்டு போவாங்க பாவாடை தாவணி கட்டிட்டு போவாங்க சின்ன குழந்தைங்க பாவாடை சட்டை போட்டுட்டு போவாங்க இதுதாங்க கலாச்சாரங்கிறது இதுதான் இப்போ பருப்பு இட்லி சாம்பார் வடை இப்போ இதுக்கு போடுவாங்க பொங்கல் செய்வாங்க வடை பாயாசம் சாப்பாடு பண்ணுவாங்க கலாச்சாரன்றது எனக்கு தெரிஞ்சி இவ்வளோதாங்க தெரியும்